ஹலோ ட்ராவல் ஏஜென்சிங்களா நாங்கள் இந்தமாதிரி வர ரெண்டாம்தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம்தேதி வந்து ஞாயித்துக்கிழம வருதுங்க அன்னைக்கு வந்து கொல்லிமலைக்கு டூர் போகலானு சொல்லிருக்கோங்க அதனால எங்களுக்கு ஒரு ட்ராவல்ஸ் தேவைப்படுதுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர் நாங்கள் போகறோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் வர முடியுங்களா அந்த டேட்டுக்கு வரதா இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க நாங்கள் அட்ரெஸெல்லாம் சொல்லுறோம் எங்களை வந்து கரெக்டாக நாங்கள் இருபத்தஞ்சி பேர் வரோங்க நான் வந்து தர்மபுரி மாவட்டங்க தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு அங்கே வந்து ஒரு காவாப்பட்டி வில்லேஜி கிராமம் அந்த கிராமத்துலேந்து வந்து ஞாயித்துக்கிழம நாளில் வந்து ஒரு டூர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் கொஞ்சம் கேட்குறாங்க அதனால் நாங்கள் வந்து ஒரு டூர் போகலான்னு சொல்லி இருக்கோம் அதனால் ஒரு ப்ளேஸ்ஸு வந்து நாங்கள் வந்து முடிவு பண்ணிருக்குறோம் அந்த ப்ளேஸ்க்கு வந்து இல்லை ட்ராவல்ஸ் வந்து ஒத்துவருங்களா கார் ஒத்துவருங்களா காரில் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்களா இல்லை ட்ராவல்ஸ்னா ஈஸியாக இருக்குங்களா கொஞ்சம் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் பார்த்துக்குவோம் காரு பெஸ்ட்டுன்னா ஒரு ரெண்டு கார் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ப ஏன்னா காரில் போனோங்கன்னா அங்கங்கே நிறுத்தி நம்ப பார்க்கறதுக்கு அந்தந்த இடத்துங்கள்ல கொஞ்சம் வளைக்கறது செய்யறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லாருக்கும் ஆனால் கன்ஃபார்மாக ஒரு இருபத்தஞ்சி பேர் வரோம் அதனால் நீங்கள் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம் அதனால் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மாரி நாங்கள் காவாப்பட்டி தான் காவாப்பட்டி வில்லேஜி வந்திங்கன்னா காலையில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்குலாம் வர மா போ கிளம்புற மாதிரி சொல்லுறோம் நீங்கள் வந்துவிடுங்க அந்த டைமுக்கு ஈவினிங்கு ஒரு பதினோரு மணி ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே எங்களுக்கு நைட்டு கொண்டு வந்து விட்டுவிட்டிங்கன்னா ஏன்னா அடுத்த நாள் வந்து நாங்கள் வந்து வேலைக்கு போகணும் அதனால் தான் கொஞ்சம் சொல்லுறோம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் வந்து இப்போ சரிங்க புக் பண்ணிக்கோங்க ட்ராவல்ஸே எங்களுக்கு ஓகேங்க அதனால் புக் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வர ரெண்டாம்தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுங்க ரெண்டாம்தேதி கொஞ்சம் ஞாயித்துக்கிழம வருதுங்க எங்களை கூட்டிகிட்டு போய்விட்டு கொஞ்சம் நல்லா இடமெல்லாம் ப்ளேஸெல்லாம் கொஞ்சம் சுற்றி காமிச்சிங்கள்னா கொஞ்சம் நல்லாருக்கும் அதனால் தாங்க நாங்கள் ட்ராவல்ஸ் ஏஜென்சிக்கு வந்து ஃபோன் பண்ணி இப்போ தகவல் சொல்லுறோம் புக் பண்ணுறோம் வண்டி புக் பண்ணுறோங்க அதனால் கொஞ்சம் வாங்க